ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பாஞ்சு